ஹலோ தீக்ஷன் சார் தானா சார் ஃபுட்பால் சென்டர் தானே சார் ஃபுட்பால் கோச்சு தானே சார் சார் இதே போல் எனக்கு வந்து ஏன் பேர் வந்து முத்தமிழ்செல்வன் சார் நான் வந்து அரியலூர் டிஸ்டிக்லேருந்து இப்போ கால் பண்ணுறேன் சார் இதே போல் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து எனக்கு ஃபுட்பால் மேச்சி இருக்கு சார் அரியலூர் சார் அரியலூர் பக்கம் சார் சென்னையில சார் அது வந்து நெக்ஸ்ட் வீக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்கு அது வந்து நாங்கள் வந்து எப்படியாவுது ஜெயிச்சே ஆகணும் சார் எங்களோட சோச்சு வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ண சொன்னாங்க எங்களுக்கு இந்த ஒன் வீக் மட்டும் கொஞ்சம் கோச்சிங் தரமுடியுமா சார் எனக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நைன் மந்த்ஸாக நான் விளாண்ட்ருக்கேன் சார் அரியலூர் டிஸ்டிக்ல வீ கைக்காட்டி சார் ஓகே சார் ஆ தெரியும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் வந்து லெவன் லெவன் மெம்பர்ஸ் இருக்கோம் சார் அதான் ஃபீஸல் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் இல்லை ஒன் வீக்கில் வந்து நாங்கள் அந்த கேம்மை வந்து ஜெயிச்சாகணும் சார் ஓகே சார் ஆ நான் டுமாரோ டுமாரோ வந்துடுறேன் சார் நாங்க பதி பேரும் டுமாரோ வந்துறோம் சார் ஆ ஓகே சார் அட்ரஸ் மட்டும் எனக்கு மெயில் அனுப்பிவிட்ருங்க சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்